இப்போ ஆனி மாதத்துல கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்புறமா அவங்களும் மோஸ்ட்டாக எதுவும் வாங்க மாட்டாங்க அதே மாதிரி எங்கேயாச்சி கல் கல் இருந்தாலும் அது கடவுளாக கா கடவுளாக பார்த்துப்பாங்க அதே மா அதே மாதிரி இப்போது நிறைய ப்லேஸஸ்சில் என்ன பாம் மோஸ்ட்டாக இந்த எதாச்சு திருவிழா டைம்மு அது பண்ணக்கூடாது இத் இது பண்ணக்கூடாது சொல்லுவாங்க அதே மாதிரி யாராச்சு இறந்து போயிட்டா தீட்டு ஸோ அந்த வருஷமே இது எந்த பண்டிகையும் நடக்க கூடாது எந்த திருவிழாவும் நடக்க கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் ஊர் இணைந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ அப்புறமா நம்ம இங்கே சாப்பிட்டா இது நான்வெஜி மோஸ்ட்டாக சாப்பிடக்கூடாதுனு சொல்லுவாங்க ஆனால் வெளியெல்லாம் அதுதான் சாப்பிட்டுப்போம் வீட்டுக்கு போனால் சாப்பில்ல இல்லை நல்ல பையன் அந்த மாதிரி காட்டிப்போம் ஸோ அதே மாதிரி தான் இதே மாதிரி நிறைய இனம் மதத்தை வெச்சு பிரிப்பாங்க ஜாதியை வெச்சு பிரிச்சு அதை இதை நாங்கள் இதெல்லா நாங்கள் வேறு இந்த மாதிரி இந்த பிரச்சின வரும் அந்த மாரி பிரச்சினலாம் வர வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கடந்து ஒரு வேறுபாடு இல்லாமல் ஒன்றா இருக்கணும் ஸோ இதுக்கு மா அப்புறமா வேறு எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை இங்கே மோஸ்ட்டாக இவ்வளோ இதுவும் இருக்காது